வந்து கோழி இருக்குதுங்க நான் சிறுவிட தான் இருக்குது ஆனால் காலையில் திறந்து விடும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஒன்று ஒன்னா திறந்து விடுவோம் கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்துச்சின்னா அதை தனியாக அடைச்சி போட்டுருவோம் மற்ற கோழிங்களை திறந்து விட்டுருவோம் அதுக்கு தனியாக தீணி வச்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை அடைச்சி தனியாக வச்சிருந்துட்டு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க போயிட்டு மருந்து கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க மூலிகை மருந்துலாம் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து தண்ணியில் கலக்கிக் கொடுக்க சொல்லுவாங்க கொடுப்போம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அடைச்சி போட்டுருந்தம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா கோழியோடு விட்டோம்னா ஒட்டிக்கும் அப்புறம் வந்து சாக்கடைத் தண்ணியெல்லாம் குடிச்சிதுனா அது வந்து கொஞ்சம் வெள்ளமா வெள்ளையாக கழியும் கொஞ்சம் தீணி திங்காது தண்ணி குடிக்காது சோர்ந்து சோர்ந்து எங்கேன பார்த்தாலும் உட்காந்தே இருக்கும் அதனால நாங்கள் தனியாவே அடைச்சிப் போட்டுருவோம் ரெண்டாவது இந்த கோழியோடு விடவே மாட்டோம் நாங்கள்